எங்கள் பகுதியில் வந்துவிட்டு இப்போ புதிதாக தொடங்கிய தொழில் அப்படின்னா பார்த்தோன்னா பழைய பொருட்கள் அதை வந்துவிட்டு மறு உற்பத்தி செய்வது போன்ற ஒரு புதிய வகையான ஒரு தொழில் தான் பழைய பொருட்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொன்னோன்னா பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லைன்னா உடைந்து போன உட்டன்ஸ் அந்த மாதிரியான பொருட்களை வைத்து ஒரு புதிய பொம்மைகளோ இல்லை புதிய விஷயங்களையோ செய்வா செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் வந்து இங்கே தொடங்கிருக்கறார்கள் அது வந்து நல்ல ஒரு தொழிலாகவும் இருக்கிறது மக்களுக்கு இப்போ அது கொஞ்சம் பிடித்தமானதாகவும் இருக்கிறது ஏனெனின் அது பழைய பொருட்களை வைத்து தான் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒரு டவுட்ஃபுல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத அளவுக்கு அவங்க வந்து விற்கிறாங்க ஸோ வந்து பழைய பொருட்களை மறு உருவங்களாக மாற்றுவது மறு விஷயங்களாக மாற்றுவது அப்படின் சொல்லக்கூடிய செயல்களும் தான் இங்கே செய்யறாங்க அதை தொடர்ந்து நான் என்ன தொழில் வந்து செய்ய விரும்புகிறேன் அப்படின் சொல்லி பார்த்தோன்னா வந்து ஆடை வ வடிவு வடிவமைப்பு ஸோ ஆடை வடிவமைப்பு அப்படிங்கிறது இன்னும் எங்கள் பகுதியில் வந்து அந்த அளவுக்கு பெரிதும் யாரும் செய்வதில்லை ஸோ ஆடைகளை வந்து வடிவமைத்து புதிய ஆடைகளை வந்து அதை ஒரு தொழிலாக நான் விற்கும்போது ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஸோ நான் ஆடை வடிவமைப்பளாராக என்னோடைய தொழிலை தொடங்க விரும்புகிறேன்